எனக்கு பிடித்த செய்தித்தாள் எது அப்படினா தினத்தந்தி செய்தித்தாள்தான் எனக்கு வந்து பிடிக்கும் ஏன் அது எனக்கு பிடிக்கும் அப்படினா நான் சின்ன வயசுலருந்தே வந்து இந்த நியூஸ் பேப்பர் படிச்சுருக்கேன் எனக்கு அந் அந்த தினத்தந்தியில் வந்து அவங்க போடுகிற ஒவ்வொரு நியூஸுமே வந்து ரொம்ப க்ளியராருக்கும் அதில் நம்ம வந்து தமிழில் போடுகிறதுனால நமக்கு வந்து நம்ம என்ன சின்னவங்கலேந்து பெரியவங்கள் வரைக்கும் அதில் நம்ம ஈஸியாக படிக்கலாம் அதுலருக்க வ லெட்டர் வேர்டு எல்லாமே வந்து ரொம்ப க்ளியராருக்கும் அந்த நியூஸ் வந்து என்ன நடந்துதோ அது உண்மையை வந்து தினத்தந்தி வந்து கொடுக்கறதுனால எனக்கு அந்த தினத்தந்தி செய்தித்தாள் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதுதான் எனக்கு பிடித்த செய்தித்தாள்